நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் குடியிருக்கேன் அதனால எனக்கு மீனவர்களை பற்றி அதிகமாக தெரியாது மீனவர்களோடய ஜாதிகள் குழுக்கள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து மீனவர்கள் வந்து கடலோரங்களில் வசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கடல் ஓரங்களில் இருக்குற மீ கடலோரங்களில் வசித்து அப்படியே மீன் பிடிப்பாங்க போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க கடலில் வந்து மீன் மீன் பிடித்து நமக்கு தேவையான மீன்களை வந்து அவங்கதான் பிடிச்சி தருவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் மற்றப்படி வந்து அவங்க வழிபாடுகள்னு பார்த்தீங்கனா தீபாவளி பொங்கெல்லாம் இப்போ நம்மல்லாம் என்ன பண்டிகைகள் கொண்டாடுகிறமோ அதெல்லாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அங்கே தேவாலயங்கள் அதிகமாக இருக்குது அதனால தேவாலயங்களுக்கு வழிபாடுகள் நடத்துவாங்க பொங்கல் பண்டிகைகள் அதே மாதிரி மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகிறத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ஆறு மாதம் வந்து மீன் பிடிப்பாங்க ஆறு மாதம் வந்து வீட்டில் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்போது அந்த ஆறு மாதம் மீன் பிடிக்கிற சமயத்தில் வந்து அதுக்கு முன்னாடி கடல் மாதாவை வணங்கிவிட்டு மீன் பிடிக்க போவாங்க அப்படின்ற மாதிரியான கருத்து எனக் எனக்கு தெரிஞ்ச கருத்து அதுதான் மற்றபடி அவங்களும் அவங்க கூட வந்து நான் இணைஞ்சு அவங்க கூட வாழ்ற இது வந்து எங்கள் மாவட்டங்களில் இல்லை ஏன்னால் எங்கள் மாவட்டங்களில் மீனவர்கள் கிடையாது